ஜோதி டைலரா அம்மா என் மகனுக்கு ஒரு சட்டை எடுத்தேன் அது கொஞ்சம் பெருசாக ஆகிட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணி சின்னதாக தைக்கணும் அதை எப்படி தைக்கணும் தைய தைக்கணும் தைப்பீங்களா நீங்கள் ஆ ஆஆஆ சரி என் பேத்திக்கு ஒரு சுடிதார் தைக்கணும் அதுக்கு எவ்ளோவு ஆகும் ஏ ஆ முந்நூறுபா ஆகுமா ஆஆ ட லைனிங் துணி வேணுமா இல்லை எப்படி ஆ சரி பையன் பையன் சட்டைக்கு எவ்வளோவு ஆகும் நூற்றம்பது ரூபா ஆகும்மா ஆ கொஞ்சம் சரி சரி ஆ சரி அப்போ இது நான் எப் அவ சுடிதார் எடுத்து வா எடுத்துக்கிட்டு வாரேன் என்ன ஆ அப்படி ஆ நல்லா அளவு எடுத்து நல்லா அழகா தைச்சி நல்லா தந்துரு என்ன ஆ ஆ சரி அவளையும் கூட்டிக்கிட்டு வாரேன் சரி கடை எந்த பக்கம் இருக்குது நானா நான் வந்து இந்த கோவில் வ பக்கம் எங்கள் வீடு வந்து கோவில் பக்கத்தில் இருக்குது ஆ

விசாரித்து வந்துடலாம்மா விசாரி வீடு தெரியாது விசாரித்து வந்துடலாம்மா ஆ சரி சரி அப்போ நான் வாரேன் என்ன ஆ சரி